இப்போ என்னோட சிறப்பு திறமைனு பார்த்திங்கனா வந்து நான் நல்லா வரைவேன் ஓவியம் நல்லா வரைவேன் அது எப்படியெல்லாம் நான் எப்பெப்பலாம் ஃப்ரீயாக இருக்கேனோ அப்பெப்பலாம் நான் வரைவேன் எப்பெப்பலாம் எனக்கு ரொம்ப டிப்ரெஸுடாக இருக்கோ அப்பெப்பலாம் நான் வரைஞ்சா என்னோட வந்து டிப்ரெஷனே போய்விடும் நான் வரைவேன் எ என்னென்னவெலாம் வரைவேன்னு பார்த்திங்கனா எதாவது ஒரு பிக்ச்சர் இருக்குனால் அதை பார்த்து வரைவேன் இப்போ நான் இப்போ ஒரு படத்தை பார்த்து அப்படியே வரைவேன் அந்தளவுக்கு நான் வந்து வரைவேன் பட் ஆனால் கொஞ்சம் ஃபேஸயெலாம் வரைகிறது வந்து இப்போ மனுஷன் மனிதர்களோட மனிதர்களோடு ஃபேஸ் வரைவது வந்து எனக்கு நான் இப்போ தான் ப்ராக்ட்டிஸ் எடுத்துகிட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் அது வந்து ஸ்லிப்பாகிட்ருக்கு ஸோ வந்து நார்மலாக இப்போ பறவைங்கள் மற்ற இடம் நேச்சுரல் சீன் மாதிரி அதெலாம் கொஞ்சம் வரைஞ்சிருவேன் இப்போ ஃபேஸஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஒழுங்காக ஃபேஸஸ் மட்டும் வரைய தெரியல வரைஞ்சிருவேன் பட் வந்து கொஞ்சம் அப்ருப்ட்டாக இருக்கா அப்ருப்ட்டாக இருக்காங்கிறது அதுதான் கொஞ்சம் கரெட்டாக இருக்காது மற்றபடி எல்லாமே வரைஞ்சிருவேன் இப்போ வெறும் பென்சில் ஆர்ட் மட்டும்தான் பண்ணுவேன் பென்சில் ஆர்ட் தான் கலரெலாம் யூஸ் பண்ண மாட்டேன் ப்ளாக் அண்ட் ஒயிட் பென்சில் ஆர்ட் தான் ஸோ வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து நிறையா இடத்துல வந்து நமக்கு வந்து எந்த ஒரு டிஸ்ட்டபன்ஸும் இல்லாமல் நம்ம வரையணும் அப்படி வரைகிறப்பதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து ரொம்ப ஒரு சத்தன்னால் அப்படிலாம் உள்ள இடத்துல வரைஞ்சும் நம்மளால வரைய முடியாது ஃப்ரீயாக நாங்கள் டிஸ்டப்பாகிட்டே இருக்கும் ஸோ வந்து நம்ம எப்போதுமே வரைகிறப்போ ஒரு அமைதியான இடத்துலதான் போய் வரைவேன் யாரும் என்னை சுற்றி இல்லாமல் அந்த டைமில்தான் வரைவேன் எப்பெப்பலாம் ஃப்ரீயாக இருக்கேனோ அப்பெப்பலாம் நான் வந்து வரைஞ்சிகிட்டுதான் இருப்பேன் இந்த மாதிரிதான் வந்து நான் வரைஞ்சிருவேன் அப்புறம் வந்து எனக்கு எழுதுவது ரொம்ப பிடிக்கும் மோஸ்ட்லி நான் எழுதிகிட்டே இருப்பேன் அப்படினா ஸ்டைலீஷாக கேலிக்ராஃபி எழுதுவேன் கேலிக்ராஃபி எழுதுகிறப்ப அதுவுமே எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கும் அது வந்து அது ஒரு பென்னிருக்கு அந்த பெனில்தான் கேலிக்ராஃபி எழுதுவேன் இந் மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எனக்கு தெரியும் அப்புறம் வரைகிறதும் அப்புறம் கேலிக்ராஃபி ரைட் பண்ணுறதும்